ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு